இப்போ விவசாய பொருளை வந்து சந்தைக்கு எடுத்துட்டு போகிறதுல சிரமம் என்னனா எங்கள் வீட்டுக்கார் ஸ்கூல் போயிடுராரு ஸ்கூல் போகிறதுல அவருக்கு டைமிங் இருக்காது இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நாங்கள் செடி வச்சுருக்கோம் தக்காளி செடி கத்திரிக்காய் செடி மிளகா செடி அந்த மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நாங்கள் வீட்லேயே வச்சிக்கிட்டா வந்து வாங்கிக்குவாங்க தேவைப்பட்றவங்க வந்து வாங்கிக்குவாங்க நாங்களும் விற்றுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ சந்தைக்கு எடுத்துட்டு போகணும்னா சந்தைக்கு போகணும் ஆட்டோ பிடிக்கிணும் கூப்புடணும் இங்கே இருந்து தூக்கிட்டு போகணும் அதை வக்கணும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதே நாங்களே பார்த்துக்கிட்டா வீட்லேயே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் சிரமமும் இல்லை எங்களுக்கு டூ இன் ஒன்னாக நடக்குது வீட்டு வேலையும் நடந்துக்கும் பசங்களை ஸ்கூலு அனுப்புறதில் இருந்து வீட்டு வேலையை பாத்துக்கிறதில் இருந்து இந்த வியாபாரம் பண்ணுறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவே சந்தைக்கு எடுத்துட்டு போகணும்னா அதை தூக்கிறதுக்கு ஆள் தேடணும் ஆள் கூலி ஏத்தும் கூலி எறக்கும் கூலி அங்கே சந்தைக்கும் போனாலும் நல்ல விலைக்கு போகாது ஏன்னு கேளுங்கள் சந்தைக்கு போனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ப கொடுக்குணும் இப்போ வீட்லேனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு கிலோ தக்காளி இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய் அது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம் சந்தைக்கு போகணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு